ஹலோ ஆ எங்களுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வேணுங்க இருக்குங்களா

ஆ சரி எனக்கு வந்து ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு ஃபேம்லிலேருந்து எல்லோரும் வராங்க ம் பிரியாணி வைக்கணும் பிரியாணி நல்லா வரணும் நல்ல அரிசியாக பார்த்து கொடுங்க ம் சரி மேம் பத்து கிலோ வேணும் எனக்கு ஆ பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல அரிசியாக கொடுங்க அது போதும் ஆ சரிங்க ஆமாம் அவங்க கடைக்கு இப்போ தான் வரோம் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் புதுசாகதான் வந்திருந்தோம் இப்போ தான் வரோம் ஓகே மேம் சரி மேம் அதுதான் கேள்விப்பட்டு தான் வந்தோம் இப்போதைக்கி எனக்கு பத்து கிலோ பாஸ்மதி அரிசி கொடுங்க அதுக்கு அப்றம் தேவைப்பட்டுச்சுனா நான் வந்து வாய்ங்கிறேன் ஆம்பா எழுதிடுங்க ஓகே மேம் எவ்வளோ ஆச்சு ஆயரரூபாயா சரிங்க மேம் வேறே என்னென்ன அரிசிலாம் இருக்குது உங்கள் கடையில் அதலாம் எவ்வளோ மேம் வரும் ஓகே மேம் சரிங்க மேம் ஆ இதுக்கு அப்றம் எதாச்சும் தேவைப்பட்டு ஓகே மேம் தேவைப்பட்டுச்சுனா நான் வந்து வாய்ங்கிறேன் மேம் இப்போதைக்கி இது போதும் ஓகே இந்தாங்க மேம் தேங்க் யூ